தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் உள்ளூர் உள்ளூர் தொழிலில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவில் உப்பு வந்து ரொம்ப ஃபேமஸ் உப்பளங்கள் நிறைய உண்டு அதுக்கப்புறம் எங்கள் சொந்த கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே அந்த சொளவு செய்யிறவங்க சொளவுன்னா முறம் சொல்லுவாங்கள் அந்த சொளவு செய்யிறவங்க இருக்கிறாங்க சொளவு செய்வாங்க அப்புறம் மண்பாண்டங்கள் செய்யிறவங்க இருக்க இருக்கிறாங்க இப்போ மண்பாண்டம் செய்றவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன் முன்காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெலாம் எப்படின்னா அவங்க ஒரு மண் அந்த மண்ணை போய் ஆத்தில் போய் களிமண்ணை சைக்கிள்ல வச்சு லோடாக வச்சு அடிச்சிகிட்டு வந்து அதை காலிட்டு மிதிச்சு ஒரு சக்கரத்தில் வச்சு மனையுவாங்க மனஞ்சு அதை சூடு படுத்துறதுக்காக எங்கள் வயல் ஆற்று பக்கம் அந்த பக்கம் முள்வேலிகள் நிறைய இருக்கும் அங்கே போய் முள்ளை ஒடிச்சு அதை தலையில் வச்சு சுமந்துக்கொண்டு வந்து தான் சூளைல வைப்பாங்க ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மண்ணை ஒரு லோடு நம்ம பைசா கொடுத்தோம்னா லாரி கொண்டு வந்து தட்டிருது அதை மனையிற அதை அந்த மண்ணை வந்து ஒன்று போல் ஈவனாக பிசையிறதுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அதுவே பெசைஞ்சி வெளியில கொடுத்துருது அதுக்கப்புறம் திருவயல்ங்கிறது மோட்ரிலயே வந்துருது அவங்க அந்த களிமண்ணை எடுத்து அதில் வச்சு ஒரு பானை செஞ்சிடுறாங்க செஞ்சதும் அதுவே அந்த மிஷினை சுவிச்சி போட்டால் அது சுற்றுது முந்தி அவங்க கையிட்டு ஒரு கம்பு வச்சு அப்படி சுற்றுவாங்க ஒருத்தவங்க சுற்றுவாங்க ஒருத்தவங்க செய்வாங்க இப்போ அந்த மிஷினை போட்டால் ஒருத்தவங்களே செஞ்சிடுறாங்க செஞ்சிகிட்டு அதை சுள்ளக்கரம்பாங்க சுள்ளக்கரம்னா அந்த பானையை சுடுற இடம் அதில் மிந்தி முள் போட்டு அது மேலே ஏறி அப்புடிலாம் ரொம்ப கஸ்டப்பட்டு தான் வைப்பாங்க இப்போ அதுக்கு ஒரு மாடலாக ஒரு அவங்களே ஒரு அடுப்பு அவங்களே ஒரு கவர்மெண்ட்டிலேர்ந்து ஒரு அடுப்பு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க அதில் மே சட்டி பானையை ஃபுல்லாக அடுக்கி அடியில் தீப்போட்டுறாங்க விறகு விறகு மூலமாக தீப்போட்டு அது ஒன்னாக அழகா வெந்து வந்துருது அதை இங்கே பக்கத்தில் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் இந்தமாதிரி பகுதிகளுக்கு அவங்க அனுப்பிடுறாங்க பொங்கல் டைம்ல வந்து ரொம்ப சீசனிங் டைம் அப்புறம் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் திருவிழா ரொம்ப ஃபேமஸ் அப்போ அந்த ஜூலை மாதம் அதாவது ஆடி மாதம் நடக்கும் அதுக்கு வந்து வர்ற மக்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படி கடற்கரை கிரா கிராமங்கள்ல உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க அவங்க எல்லாருமே இந்த மண்பானையை ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போவாங்க பானையாக இருக்கட்டும் குடமா இருக்கட்டும் மீன் சட்டியாக இருக்கட்டும் அதெலாம் ரொம்ப இருக்கும் அப்புறம் குழந்தைங்கள் ஆடுற சின்ன சின்ன செப்பு சாமான்கள் அதெலாம் ரொம்ப அழகலகா செய்வாங்க அது நல்லா இருக்கும் ஸோ அது வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்ததோட இப்போ வந்து அந்த மண்பாண்டம் செய்கிற தொழில் வந்து டெவலப் ஆகிருக்கு ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக எங்கள் ஊரில் நடந்த வெள்ளத்தால் இப்போ அவங்களுடைய தொழில் கொஞ்சம் மந்த நிலைமையில் தான் இருக்குது அவ்வளோ பொருளும் வெள்ளத்தில் அவங்களுக்கு அடிச்சிகிட்டு போய்ட்டு அதனால் இப்போ கொஞ்சம் ஆனால் இப்போ நல்லாயிருக்குறாங்க கவர்மெண்ட் செஞ்ச உதவிகள்ல இப்போ நல்லா வேலை பார்க்குறாங்க அதுமாதிரி எங்ள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வந்து சொளவு கட்டுவாங்க சொளவுன்னா முறம் அது செய்வாங்க அதுக்கு வா தென்னை மரத்திலேந்து நார் எடுத்து கிழிச்சி அதை ஒன்று போல் அடுக்கி மட்டை வளைச்சு அழகா சொளவு செய்வாங்க அதுவும் முந்தி ரொம்ப கஷ்டம் இப்போ அதுவும் இப்போ நல்ல ஈஸியாக பண்ணுறாங்க உப்பளங்களும் இப்போ நல்ல டெவலப் ஆகிட்டு வருது